ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செ பதினஞ்சு செப்டெம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது